இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு மழை பெய்யுற டைம் மழை பெய்கிற டைமில் மழை பெய்கிறது கிடையாது வெயில் அடிக்கிற டைமில் வெயில் அடிக்கிறது கிடையாது காற்றடிக்கிற டைமில் காற்றடிக்கிறது கிடையாது ஆடி மாசந்தான் முன்னாடிலாம் காற்றடிச்சிட்ருந்துது ஆனால் இப்போ வந்துட்டு ஆடி மாசத்தை தவிர எல்லா மாசத்துலேயும் வேகமாக எல்லா மாசத்துலேயும் வேகமாக காற்றடிக்கும் ஆனால் வந்து ஆடி மாதத்துக்கு எப்படி காற்றடிக்குமோ அதேமாதிரி சித்திர மாதம் பங்குனி மாதம் அதுமாதிரி காற்றடிச்சிட்ருக்கு கலாச்சாரம் மாறி போய்ட்டு சுற்றுலா வந்து மாசுபடுறதுனால மாசுபடுறதுனால மேகங்கள்லாம் வந்து கருத்து மழை வந்து கோடைக்காலத்திலேயே மழை வந்துடுது கோடைகாலத்தில் மழை பெய்யுது மழை பெய்கிற காலத்தில் வெயில் அடிக்குது சரியான நீர் வசதிகள்லாம் நமக்குக் கிடைக்க மாட்டுது காற்று மாசுபடுது நீர் நிலைகள்லாம் வந்து மாசுபடுது நீர் நிலைகளை வந்து நம்ம ஒழுங்காக வந்து பயன்படுத்தணும் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம ஒழுங்காக இருக்கணும் மாசுபடாமல் குப்பையை வந்து குப்பத் தொட்டியில போட்டுட்டு நம்ம வந்து ஏரி குளம் அதுமாதிரிலாம் கொட்டக்கூடாது ப்ளாஸ்டிக் வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னாலே நம்ம சுற்றுசூழல் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் மழை பெய்யுற மழை பெய்கிற டைமில் மழை பெய்யணும் அதனாலதான் நம்ம சுற்று சுற்றுசூழல் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது வெயில் வந்து ரொம்ப அதிகமாக அடிச்சிட்ருக்கிறதுனால வந்து நிறைய பேருக்கு வந்து காய்ச்சல் அதுமாதிரிலாம் உண்டாகுது மழை மழை பேய்ஞ்சிச்சின்னா வந்து ரோட்டு பக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏரியிலலாம் தண்ணி நிரம்பி மழையில் மழைநீர் வந்து தங்கி கொசு கடித்து அது டெங்கு மலேரியா அதுமாதிரிலாம் வந்து ஏற்படுது அதுமாதிரிலாம் ஏற்படாமல் நம்ம எப்பயுமே வந்து தூய்மையாக இருக்க நம்ம பார்க்கணும் சுற்றுசூழலை ஒழுங்கா பாதுகாப்பாக வைச்சிக்கணும் சுற்றுசூழல் பாதுகாப்பாக இருந்தால் தான் நம்ம உடம்பில் உள்ள பார்ட்ஸ்லாம் வந்து சுகாதாரமாக இருக்கும் நம்ம நம்ம வந்து இயற்கை காற்று வாங்குகிறோம் அந்த இயற்கை காற்று வந்து ஃபஸ்ட்டு மாசுபடாமல் இருக்கணும் இப்போ மாசுபட்டுச்சுன்னா அந்த காற்றை நம்ம வாங்கினோன்னா நமக்கு நம்ம உடம்புக்குதான் கேடு அதேமாதிரி நம்ம வந்து இப்போ ஆற்றுல ஏரியிலலாம் குளிக்கிறோம் அதுலேயே போய்ட்டு நம்ம வந்து கழிவு நீர்லாம் வந்து கொட்டுறோம் பிளாஸ்டிக்லாம் வந்து போடுறோம் எச்சில் துப்பிக்கிறோம் அதுலேயே அதுமாதிரி எந்த ஒரு தப்பும் செய்யாமல் இருந்தோம்னாலே நம்ம உடம்புலாம் சுத்தமாக இருக்கும் அந்த தண்ணியில் போய் நம்ம குளிக்கலாம் இயற்கையான உணவு இயற்கையான பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம கொஞ்சம் வந்து பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் வந்து மரம் செடி கொடிலாம் நிறையா வளர்க்கணும் இப்போ வந்து ரோடு போடுறதுனால மரம் செடி கொடியெல்லாம் கொஞ்சம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க வெட்டுறதுனால காற்று ஒழுங்காக இல்லாமல் நிழலுக்கு கூட காற்று இல்லாமல் சுற்றுசூழல் ரொம்ப மாசு அடையுது சுற்றுசூழலை ஃபஸ்ட்டு நம்ம பாதுகாக்கணும் சுற்றுப்புறத்தை காக்கணும் சுற்றியுள்ள மக்களை காக்கணும் அதனால நமக்கு சுற்றுசூழல் ரொம்ப தேவைப்படும் சுற்றுலா அப்படின்னா வந்து ஊர் பயணம் கடல் மலை கடல் ஆறுகள் குன்றுகள் வயல்கள் மண் இதலாம் வந்து நல்லா மழை காலத்தில் மழை பேய்ஞ்சாதான் குன்றுலலாம் தண்ணி நிற்கும் வெயில் காலத்தில் வந்து குன்றில் உள்ள தண்ணிலாம் வடிஞ்சிட்டுன்னா அது வந்து குட்டையாக மாறிவிடும் அது வந்து அதுக்கு வந்து இப்போ ஒரு குட்டை அப்படின்னாலே அதுக்கு வந்து தண்ணிதான் வந்து ஃபேமஸ் ஆனால் தண்ணியே இல்லை அப்படின்னா கோடைகாலத்தில் ரொம்ப வெயில் அடிச்சுட்டே இருக்குது தண்ணியே இல்லை அப்படின்னா வந்து அந்த இதுக்குதான் ரொம்ப கஷ்டம் மழை மழை காலத்திலலாம் மழை காலத்தில் வெயில் காலத்திலலாம் வந்து ரொம்ப வேலைலாம் பார்க்க முடியாது வெயில் காலத்தில் வெயில் அடிக்கணும் மழை காலத்தில் மழை பெய்யணும் மாசுபடாமல் நம்ம பார்த்துக்கணும் அந்த மாசுக்கு வந்து தொழிற்சாலைகள்லாம் நிறையா இருக்குது தொழில் தொழிற்சாலைகளிலுள்ள மாசு அந்த காற்றுலாம் வந்து மேகத்தில் படுறதுனால மேகங்கள்லாம் கருகி அந்த மழை அது வந்து நமக்கு வந்து நல்ல மழையா இருக்காது மழைநீரை நம்ம சேகரிக்கணும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்றவங்களுக்கு நம்ம தண்ணி கொடுத்து உதவலாம் நம்மளே ஒரு நாள் வெயிலில் போய்ட்ருக்கோம் அப்படின்னா நமக்கு தண்ணி தாகம் எடுத்தால் இன்னைக்கி நம்ம செஞ்சால் தான் நாளைக்கி நமக்கு நம்மக்கு செய்வாங்க அதுமாதிரி மழைநீரை சேகரிக்கணும் மழைநீர் சேகரிப்புத்தொட்டி வீட்டுலேயே ஒன்று கட்டி நம்ம வெச்சுக்கலாம் இயற்கை காற்று வாங்கணும் அப்படின்னா வந்து நம்ம செயற்கையாக காற்று வாங்கிட்டு போய்ட்லாம் வீட்டில் டேபிள் ஃபேன் சீலிங் ஃபேன் அப்படிலாம் நிறையா டேபிள் ஃபேன் ஃபீலிங் ஃபேன் மேலே சுத்தும் அந்த ஃபேன் எது வேணாலும் நம்ம போட்டு நம்ம செயற்கை காற்று வாங்கிக்கிலாம் ஆனால் இயற்கை காற்று எப்படின்னா மரம் செடி கொடி அது இருந்தால் தான் நம்ம இயற்கையான காற்று வாங்கலாம் இயற்கை காற்று எப்படி வாங்க முடியும் மூலிகை காற்று எப்படி வாங்க முடியும்னா மூலிகை மரம் நிறையா இருக்குது இப்போ தூதுவளை செடி அது அசைஞ்சா அதில் வர காற்று நமக்கும் வந்து நம்ம நாசிக்குழாயில் போச்சுன்னா நமக்கு ஒரு தூய்மையான ஒரு ஆரோக்கியமான ஒரு காற்று நமக்கு உடம்பில் போச்சுன்னா அது நமக்கு ஒரு ஆரோக்கியம் தைலமரம் அதுமாதிரி நிறையா உள்ள மூலிகை காற்றுலாம் துளசி அதுமாதிரிலாம் வைச்சி நம்ம வீட்லேயே நம்ம இயற்கையான மூலிகை மருந்து நம்ம சாப்பிடல அப்படினாலும் அந்த காற்றை நம்ம உள் வாங்கினோம்னா அந்த காற்றில் உள்ள மாதிரியே நமக்கு வந்து உடம்புல உள்ள ஆரோக்கியம்லாம் இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் சுற்றுசூழலை பாதுகாக்கணும் சுற்றுப்புறத்தை பாதுகாக்கணும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும் சுற்றுச்சூழல் வந்து இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம் அடுத்தவங்க ஆரோக்கியமாக இல்லைன்னா நமக்கு அவங்க நமக்கு சொல்லி கொடுக்குணும் இதுமாதிரில்லாம் மரம் செடி கொடி வையுங்க எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்ம மட்டும் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சதை நமக்காட்டியுமே மட்டும் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை எல்லார்கிட்டேயும் சொல்லலாம் அதிகமாக மழைவும் பெய்யக்கூடாது அதிகமாக மழை பேய்ஞ்சிதுன்னா வெள்ளம் வந்து மக்கள் எல்லோரும் கஷ்டப்படுவாங்க வெள்ளம் வர மாதிரியெல்லாம் மழை பெய்யக்கூடாது வெள்ளம் வர மாதிரியும் மழை அவ்வளோ பெய்யுதுன்னா அதுக்கு காரணம் மாசு படுறதுதான் மாசு அதிகமாக பட்டுச்சுன்னா மழை அதிகமாக பெய்யும் அது வந்து நல்ல மழையா கிடையாது நமக்கு உடல் நம்ம உடம்புக்கு கெடுதல் மழையாதான் வரும் கெடுதல் மழை அப்படின்னா இப்போ தொழிற்சாலையில ஒரு பொகை போகுதுன்னா ஒரு அந்த கழிவுநீர் இப்போது அந்த தொழிற்சாலைகள்ல அழுக்குலாம் மேகத்துக்கு பறந்து போய் அந்த மேகத்தில் மேகத்தில் ஒரு துப்புரவு காற்றோ தூய்மை இல்லாத தூய்மை இல்லாத காற்றாக தான் அது வரும் தூய்மை இல்லாத காற்றாக அது வந்து செயற்கை காற்று வாங்குறதை விட இயற்கை காற்று வாங்குறது நல்லது இயற்கையான முறையில் செயற்கை காற்றை வாங்குவதை தவிர்த்து இயற்கை முறை இயற்கை முறை இயற்கை காத்துவோம் இயற்கை காற்றை வாங்குவீர்கள் சுற்று சூழலை பாதுகாக்கணும் சுற்றுப்புறத்தையும் பாதுகாக்கணும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும் சுற்றியுள்ள மக்களையும் பாதுகாக்கணும் சுற்றியுள்ள மக்களை காக்கணும்னா சுற்றுப்புறம் ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்கணும் அதையும் நம்ம தான் பார்த்துக்கணும் இவங்கதான் செய்யணும் நம்ம தான் செய்யணும் நம்மளும் இந்த நாட்டில் தான் இருக்கோம் நம்மளும் இந்த நாட்டில் தான் வாழப்போறோம் அதனால நம்ம தான் இந்த இயற்கையான செயற்கை காற்றை தவிர்த்துட்டு இயற்கை காற்றை வாங்குறத்துக்கு ட்ரை பண்ணணும் நிறைய மரம் செடி கொடிலாம் வளர்க்கணும் அந்த மரத்தை வந்து நட்டு வைச்சா மட்டும் பத்தாது அந்த செடியெல்லாம் நல்லபடியாக வளர்க்க கத்துக்கணும் அதை வளர்த்து அதுக்கு நல்லா அதுக்கான முறைப்படி அதை வளர்த்து அதுக்கு வந்து உரம் இந்த வந்து பூச்சிக்கொல்லிலாம் பயன்படுத்தக்கூடாது இயற்கை அதுக்கும் ஒரு அதுவும் இயற்கைதான இயற்கையான முறையில அது வளர்க்க விடணும் சூரியன் அது மேலே படுற அளவுக்கு தெரியணும் சூரியன் பட்டால் தான் அந்த இயற்கையான காற்று வரும் இயற்கை காற்று வாங்கினோன்னா நமக்கும் உடம்புக்கு நல்லது நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் இப்போ ஒருத்தங்க ரொம்ப ஒல்லியாகலாம் இருக்கக்கூடாது ரொம்ப தெம்பாக இருக்கணும் தெம்பாக இருக்கிறதுக்கு நம்ம இயற்கை காற்றை வாங்கணும் இயற்கை காற்றை வாங்குகிறோம் அப்படின்னா